என் புகைப்படங்களை சமூக வலைத்தளங்களில் வெளியிடுவேன் என்னுடைய தொலைப்பேசியில் நான் வந்து வெளியிடுவேன் ஃபேஸ்புக்கில் மெசேன்ஜரில் வாட்ஸ் அப்பில் மற்றும் அனைத்து ஊடகங்களிலும் நான் வந்து என்னுடைய புகைப்படங்கள நான் வெளியிட்டுக் கொண்டே இருப்பேன் மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது இரண்டு மாதத்திற்கு ஒரு முறையோ நான் வெளியிட்டுக் கொண்டே இருப்பேன் எது சிறந்த படமோ அதை இப்போ நான் வந்து வெளியிட்டுக் கொண்டே இருப்பேன் என்னுடைய நண்பர்களுக்கு என்னுடைய குடும்ப நண்பர்கள் எங்கள் வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் நான் என்னுடைய புகைப்படங்களை நான் அனுப்பிக்கொண்டே இருப்பேன் வெளியூரில் இருக்கின்ற என் நண்பர்கள் வெளிநாடுகளில் இருக்கின்ற என் நண்பர்கள் போன்றவர்களுக்கும் என்னுடன் படித்த நண்பர்கள் எங்கள் எங்கள் குடும்ப நண்பர்கள் ஒருமை உற்றார் உறவினர்கள் அத்தனை பேருக்கும் நான் வந்து என்னுடைய புகைப்படங்களை ஊடகம் மூலமாக நான் வெளியிட்டுக்கொண்டே இருப்பேன்